பதினெட்டு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஏழு ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி ஒன்று முப்பது ஜனவரி இரண்டாயிரத்தி இருவது பதினைந்து ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பன்னெண்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு